உங்கள் பகுதியில் செய்யப்படும் குறிப்பிட்ட பின்னல் தையல் முறைகள் பற்றியோ அல்லது தனித்துவமான நுட்பங்கள் பற்றியோ எங்களிடம் சொல்லுங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருந்தாங்க அந்த அக்கா வந்து நல்லா பின்னல் தையல்லாம் பண்ணுவாங்க நாங்கள் எதாது துணி இந்தமாதிரி தைக்கணும்னா அந்த அக்காகிட்ட தான் கொடுப்போம் அந்த அக்காவும் அப்படியே தைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் நான் வந்து ஒரு சிக்ஸ்தில் ஆறாவது படிக்கும் போது ஆறாவதில் ஒரு பத்தாவது படிக்கும் போது எங்கள் ஸ்கூல்ல வந்து க்ராஃப்ட் மிஸ்ஸுனு இருந்தாங்க எனக்கு க்ராஃப்ட் மிஸ் அவங்க வந்து இங்கே எல்லா ஸ்டுடெண்ட்டுமே ஒரு க்ராஃப்ட் அதாவது எப்படினா இப்போ வந்து துணி தைக்கிறமாரி சொல்லித்தருவாங்க ஒரு தையல் மாதிரி கையிலயே போடுறமாரி அந்த தையல்லையே நிறைய பேருக்கு சங்கிலி தையல் பாத்தையல் நிறைய தையல் சொல்லித்தருவாங்க அவங்களே அதுமாரி ஒரு நாள் கூப்பிட்டு என்னைய கொஞ்சம் கூப்ட்டு பாராட்டினாங்க அந்த தையல் போட்டதினால அந்த தையல் வந்து நிறைய அதிலே ஒரு ப பத்து தையல் போடணும்னு நினைக்குறேன் பத்து தையலும் ஒவ்வொரு தையலுக்கு ஒவ்வொரு தையல் பேர்ருக்குது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த தையல் வந்து நம்ம போட்டேருக்கணும் அந்த துணி முடிகிற வரைக்கும் நினைக்கிறன் அந்த துணியை மடிச்சு அந்த துணியை நல்லா என்ராய்டிங்கலாம் பண்ணி அந்த துணியை போடணும் போட்டு வச்சுட்டு அப்புறமா தையல் தைக்கணும் அந்தமாதிரி தைச்சிகிட்டே இருப்போம் ஒரு நடை கூப்ட்டு என்னை பாராட்டினாங்க நல்லா போட்டேன்னு அதேமாதிரி